எங்கள் வீட்டில எப்போதுமே சோற்று குண்டான்ல சோற்று குண்டான்ல தான் சோறு வடிப்போம் கொழம்பு வந்து பெரிய வானல் இருக்கும் அதில் தான் எல்லாம் கொழம்புமே அதில் தான் வைப்போமே நாங்கள் அதில் கொழம்பு வச்சிப்போம் அப்புறம் வந்து மிக்ஸியில சட்னி வதக்கி சின்ன வானல் ஒன்று வச்சிருப்போம் அதில் வந்து சட்னி அரைக்கிறதுக்காக அந்த வானல் வதக்கிறதுக்கு வச்சிருப்போம் மிக்ஸியை வந்து அதில் போட்டு அரைச்சிப்போம் அப்பறம் வந்து குக்கர் பிரியாணி செய்கிறதுக்கு சாம்பார் பருப்பு வேக வைக்கிறதுக்கு உருளக்கிலங்கு வேக வைக்கிறதுக்குலாம் குக்கர்ல வச்சு மூடி அடுப்பில் வச்சிருவோம் இது எல்லாமே குக்கர் பயன்படுத்துவோம் வேறு சாப்பாடு கிளர்றதுக்கு தம்பியெலாம் ஸ்கூல் போகணும்னா வந்து லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் அந்த மாதிரி கிளர்றதுக்கெல்லாம் பெரிய பேஷின் மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் பெரிய தா அண் அண்டா மாதிரி இருக்கும்ன்னு சொல்லுவாங்க அதில் போட்டு சாப்பாடெலாம் கிளறி அதில் அழகா வச்சிருவாங்க எங்கள் அம்மா தட்டு போட்டு மூடி வச்சிருவாங்க சாப்பாடு தட்டு இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்புறம் வந்து இட்லியெலாம் வந்து நார்மலாக தட்டில் வச்சால் ஆறி போய்டும் அதுக்காக ஹாட் பாக்ஸ் வாங்கி வச்சிருப்போம் நாங்கள் பாத்திரம் ஹாட் பாக்ஸ்ல வச்சிடுவோம் ஹாட் பாக்ஸ்ல எவ்வளோ இட்லி வேணாலும் அதில் வைக்கலாம் ரெண்டு ஹாட் பாக்ஸ் வச்சிருக்கோம் அதில் வச்சிருவோம் அப்புறம் வந்து பால் காய்ச்சறத்துக்கு தனியாக இது வச்சிப்போம் அப்புறம் தோசை ஊத்துறதுக்கு இன்டெக்க்ஷன் ஸ்டவ்வுன்றதினால தவா தான் வச்சிருக்கோம் நாங்கள் தோசை ஊத்துறத்துக்கு அப்புறம் வேறு இதை சொன்னால் ஒரு பிளாஸ்டிக் தட்டு வச்சிருக்கோம் அதில் வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து கரண்டி சொல்ல போனால் குழி கரண்டி வந்து ஒரு ஆறு வச்சிருக்கோம் சின்ன சைஸ்ஸிலேருந்து பெரிய சைஸ்ஸிலேருந்து பெருசு பெருசாக மாவு கரைக்கிறதுக்கெல்லாம் பெரிய குழி கரண்டி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து ஜல்லி கரண்டி சொல்லுவோம் ஜல்லி கரண்டி அப்புறம் வந்து கத்தி வெட்டுறதுக்கு அப்புறம் வந்து வானல்ல பிடிக்கிறதுக்கு வந்து இருக்கும் ஒன்று அப்பறம் தா எண்ணெய்லாம் எடுப்போம்ல அது ஒரு வித விதமான சல்லி கரண்டின்னு தான் சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் லைட்டாக ஓட்டை ஓட்டையாக இருக்கும் எண்ணெயெல்லாம் வடிகட்டுறதுக்கு அது வச்சிப்போம் அப்பளம் பொரிக்கிறதுக்கு தனியாக ஒரு இது இருக்கும் அதெல்லாம் வச்சிப்போம் அப்புறம் வந்து சொல்லப் போனால் கிண்ணம் நிறையா வச்சிருப்போம் குட்டி குட்டி கிண்ணம் அது வந்து ஸ்நாக்ஸ்லாம் போட்டு அதெலாம் சாப்புடறத்துக்காக சின்ன சின்ன கிண்ணம் அப்புறம் தொட்டுக்க தட்டு நான் ரெண்டு ஒரு நாலு தட்டு வச்சிருக்கோம் சின்ன சின்ன தட்டு வச்சிருக்கோம்